வானவியல் ஆராய்ச்சிக்காக வான்கோள் ஆராய்ச்சிக்காக தொலை நோக்கிகளையும் நிறைய கருவிகளையும் பயன்படுத்தறாங்க நம்மளோடய வானவியல் ஆராய்ச்சித்துறை நல்ல முன்னேற்றங்களும் வானவியல் பற்றின விப்புணர்வும் வானவியல் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல முறையில் கொடுத்துட்டுருக்காங்க அதே போலே பார்த்திங்கன்னா இந்த விஷயோம் ஒரு பாமர மக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அந்த மாதிரி போய் சேருதுங்க இப்போது இந்த வானவியல் கோள்களை பற்றின ஆராய்ச்சிக்கு எந்த வகையான சக்தி வாய்ந்த நவீன கருவிகளை பயன்படுத்தறாங்க அப்படிங்கறத பற்றின விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சியின் மூலமாகவும் பாடப்பகுதிகள் மூலமாகவும் நம்மளோட அறிவியல் ஆராய்ச்சி கழகங்கள் மூலமாகவும் அவங்க வந்து எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்திட்டு தான் இருக்காங்க அரசாங்கம் பார்த்திங்கன்னா வானவியல் ஆராய்ச்சிக்காக பல கோடிகளை வ வந்து அந்த நிறுவனங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான அதி ந நவீன கருவிகள் தொலைநோக்கிகள் நுண்ணோக்கிகள் இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க அதே போல வானூர்திகள் ராக்கெட்டுன்னு சொல்ற அந்த ம நவீனமய ராக்கெட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க வான்கோளில் இப்போ பாத்திங்கன்னா சந்திராயன் இது எல்லாமே நம்ம கேள்விபட்டிருக்கோம் அது எல்லாமே சந்திரனை ஆய்வு பண்ணியிருக்கு இப்போ வரையும் சமீப காலத்தில் கூட நம்ம ச எல்லா சந்திராயனை நோக்கி சம் போன எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு இது இந்தியாவுக்கு பெரிய பெருமையும் கொடுத்துருக்கு அதனால் வான்கோள் ஆராய்ச்சிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றிகரமான ஒரு நிலையைத்தான் முன்னும் போயிட்டிருக்கு முண்ணனி நாடுகளோடு நம்ம வந்து போட்டி போட்டு நம்ம முன் முண்ணனியில் இருக்கோம் அப்படிங்கறதே ரொம்ப பெருமைக்குரிய விஷயோம் அதனால் வான்கோள்கள் ஆராய்ச்சி பத் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணுற மாதிரி அரசாங்கமும் நிறைய உதவிகளை பண்ணிட்டிருக்காங்க